நீச்சல் கற்க யாருக்கும் உதவி செஞ்சது கிடையாது ஆனால் எங்கள் ஊர் ஆறு பவானி ஆறு இருக்கிறது அந்த ஆற்றுல குளிக்கப் போகும்போது சில பெண்கள் வந்து தண்ணி சிலர் சூழ்நில மழைக்காலங்களில் வந்து தண்ணி அதிகமாக வரும் ஆற்றுல அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க ஒரு குழந்தைங்களோட ஆற்றுல நடுவில் வந்து சிக்கிக்கிட்டாங்க அந்தமாதிரி சூழ்நிலலாம் நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் சே ஏன்னா இந்தமாதிரியான காலங்களில் வந்து இப்போ வெளியூர்லேருந்து சிலபேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறு இருக்குது அப்படின்னு வந்து ஆசையோட வந்துடுறாங்க குளிக்கறதுக்கு குளிக்க வரும்போது என்ன அப்படின்னா இந்தமாதிரி மழைக்காலங்கள்ல தண்ணி வந்து ஆற்றுல எப்போ அதிகமாக வருது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது அந்தமாதிரி சமயம் வந்து நீங்கள் வந்து வராதீங்க குளிக்கவோ எதுவோ ஆற்ற பார்க்க வர்றீங்களா வந்து பார்த்துட்டு போங்க மற்றபடி வந்து ஆற்றுல குளிக்க ஆசைப்பட்டோ இந்தமாதிரி எல்லாம் வந்தீங்க அப்படின்னா அப்றம் உயிர் சேதாரந்தான் ஆகும் இதுவந்து எல்லாம் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க அதாவது ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் ஆறு இருக்குது நம்ம பார்க்கணுனு ஆசைப்பட்டுதான் நம்ம போகிறோம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சிட்டியில் பார்க்கமுடியாத ஆறு அந்தமாதிரி ந எதுனா மீன்கள் அந்த இந்தமாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் கொழந்தைங்களும் ஆசைப்படுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தமாதிரி தெரியாத ஊர் புது புதிய ஊர் அப்படின்னுபோது ஆறு அப்படின்னு நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்கறதுக்கு வந்து கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் நீங்கள் இல்லைனா அந்த ஊர்க்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வழி துணைக்கு கூட்டிட்டு போகலாம் அந்தமாதிரி கூட்டிட்டு போய் நீங்களாக புதுசாக வந்து எங்கேயுமே போய் எந்த ஊருக்கு ஆனாலும் வந்து இந்தமாதிரி நீர்நிலைகளில் வந்து குளிக்கிறது வந்து தவிருங்க மெயினாக வந்து குழந்தைகள வந்து குளிக்கிறது வந்து தவிருங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க தண்ணி அப்படின்னு நெனைச்சிட்டுதான் விளாடுவாங்க ஆனால் அந்த தண்ணின்றது வந்து தண்ணியினால் பிறப்பும் இருக்குது இறப்பும் இருக்குது அதனால் அது தெரிஞ்சு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் கண்டிப்பாக